நாங்கள் வந்து அந்த மாதிரி சிரமங்களையும் நாங்கள் வந்து சந்து சந்துச்சுருக்கோம் வெளி ஊர் போனால் இப்போது வந்து நம்ம லாங்குவேஜி தமிழில் போய்விட்டு அவங்க கிட்டே பேசுனால் அவர்களுக்கு வந்து புரியாது நம்ம போய் வந்து இங்கிலீஷில்தான் தான் பேசணும் அது ஏன் நம்ம வந்து இங்கிலிஷில் பேசணும் சொல்கிறேனா இங்கிலிஷ் வந்து ஒரு பொதுவான வந்து ஒரு லாங்குவேஜி அதை பேசுனால்தான் அவர்களுக்கு வந்து புரியும் அதுவே வந்து சில பேருக்கு தெரியாது அதை வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து ஃபஸ்டு ஃப்ளுயென்டாக கற்றுக்கணும் அதுக்கு அப்புறம்தான் வந்து நம்ம மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது ஏன்னென்னு கேட்டுட்டீங்கன்னால் இப்போது வந்து நம்ம வந்து ஒரு லாங்குவேஜி நம்ம தமிழ் மட்டும் கற்றுக்கிட்டு இப்போது வந்து வெளியூருக்கு போய் ஒரு ஜாப் தேடுனோம்னால் முடியாது அது ஏன்னால் பார்த்துட்டீங்கன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜி வந்து இப்போது எக்ஸாம்புள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு சிங்கப்பூர் போனால் அங்கே வந்து தமிழெல்லாம் அவர்களுக்கு வந்து தெரியாது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து இங்கிலீஷ் தான் அப்புறம் அவங்களை எல்லா நாட்டு லாங்குவேஜிம் கற்றுக்க முடியாதுல்லே அதனாலதான் நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜி கற்றுக்கணும்னு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்புறமேட்டு இந்த சிரமங்களையும் நாங்கள் வந்து சந்துச்சுருக்கோம் நம்ம வந்து வெளி ஊருக்கு போனால் அங்கே வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் அது ஏன்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு பொதுவான லாங்குவேஜ் அப்புறமேட்டு இது போன்ற சந்தர்ப்பங்களெல்லாம் நாங்கள் இருந்திருக்கோம் அதனால்தான் நாங்கள் வந்து இப்படி சொல்கிறோம்